கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாேருமே அவங்கவங்க வீட்டிலேயே தோட்டம் வச்சுருப்பாங்க அந்த கொஞ்ச நிலம் வச்சுருப்பாங்க அந்த நிலத்தில் அவர்களுக்கு தேவையான மரம் செடி பூச்செடிகள் பழச்செடி இந்த மாதிரி எதுவுமே அவர்களே சொந்தமாக வச்சுருப்பாங்க அது ஒவ்வொரு செடியும் சில செடியெலாம் சீசன் சீசன் தான் காய்க்கும் இப்போ முருங்கைக்கா அவரைக்கா அந்த மாதிரி புடலங்கா அந்த மாதிரிலாம் நிறையா வைச்சுருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவத்தில் தான் நிறைய காய்க்கும் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க காய்கறியை வெளியிருந்து வாங்கணுகிற அவசியம் இல்லை ஏன்னால் அவர்களே சொந்தமாக நிறையா வச்சுருப்பாங்க அந்த மாதிரி டைம்லெல்லாம் அவங்க வந்து அந்த அவர்களோட சொந்த தோட்டத்தில் விளையிற காய்கறியை அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் சில பேர் வீட்டில் வந்து மாங்காய் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் வந்து முருங்கைக்காய் செடி வச்சுருப்பாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு பேரும் இவங்க அவர்களுக்கு மாங்காய் கொடுப்பாங்க அவங்க இவர்களுக்கு முருங்கைக்காய் கொடுப்பாங்க அந்த மாதிரி மாற்றிப்பாங்க அதுவே இன்னும் சில பேர் வந்து இது வந்து ஒரு தொழிலாவே செய்வாங்க எப்படின்னா ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு பெரிய இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயம் முருங்கை மாங்காய் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க விற்பனைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க எப்படின்னா அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவங்க சில்றை வியாபாரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே அவங்க பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி ஊருக்குள்ளே காசுக்கு விற்றாலும் விற்பாங்க இல்லைனா சும்மா வைச்சாலும் மற்றவங்கள்ட கொடுத்துருவாங்க அதுவே அந்த எண்ணிக்கை அவங்க விளையிற விளைச்சல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னால் அவங்க வந்து பக்கத்து ஊருக்கோ பக்கத்து நகரத்துக்கோ விற்பனைக்காக நிறைய இருக்கும்போது அனுப்புவாங்க ஆனால் கம்மியாக வச்சுருக்கவங்க யாரும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டில் விளையிறது அவங்க அவங்க சொந்த செலவுக்கு வைச்சுப்பாங்க அப்படி பண்ணுறதால அவர்களுக்கு வந்து இந்த காய்கறி வாங்கிற செலவு கம்மியாகும் இந்த மாதிரி பூக்கள் பழங்களெலாம் இப்போது இனிமேல் வெயில் நாளில் இந்த பூக்கள் சீசன் நிறைய வரும் அது மாதிரி மாங்காய் மாங்காய் முருங்கைக்காய் அந்த அவரைக்காய் அந்த மாதிரி எதுவுமே நிறையா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஸோ இந்த டைமில் முருங்கைக்காய் மாங்காய் அந்த மாதிரி அவ்வளோக்கா யாரும் வெளியே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஏன்னால் கிராமப்புறங்களில் மோஸ்ட்லீ எல்லாேரும் அவங்க அவங்க வீட்டில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஸோ அவங்க அதையே யூஸ் பண்ணிப்பாங்க